ம் எனக்கு அதிகமான பரிசுப்பொருட்கள்லாம் வந்திருக்கு அதில் எனக்கு ரொம்ப பிடித்த பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவென்றால் என்னுடைய தோழி புவனான்னு எனக்கொரு ஃபிரெண்டு இருக்கா அவள்கிட்ட போய் அவள் வந்து எனக்கொரு பர்ட்டேக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிருந்தாள் அதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அழகான கவிதை வரிகள் வந்து இருந்துச்சு என்ன கவிதை வரிகள்ன்னால் நான் விதை நீ மரம் என்னை அழித்து நீ பிறை பிறந்தாயா இல்லை உன்னால் நான் பிறந்தேனா அப்படின்னு ஒரு அழகான கவிதை வரிகள் இருந்துச்சு நானும் நல்ல கவிதைகள் எழுதுவேன் நிறைய கவிதைகள் எழுதி நானும் அடுத்தவங்களுக்கு நிறைய பரிசுப்பொருட்கள் கொடுத்துருக்குறேன் அப்புறம் எனக்கு மிகப்பெரிய இன்னொரு பரிசு கிடைத்தது அது என்னென்னால் எங்கள் அம்மா வந்து எனக்காக அழகாக ஒரு இரண்டு மூன்று கவிதைகள் எழுதி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாரதியார் கவிஞர் கண்ணதாசன் இவர்களுடைய கவிதை புத்தகங்களை எனக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி என்னுடைய சகோதரி என்னு என்னுடைய அடுத்த அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய எனது அக்கா வந்துட்டு எனக்கு வந்துட்டு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிஞர் நிறைய படங்களில் பாடல் எழுதியவர் கவிஞர் வைரமுத்து அவருடைய கவிதைப் புத்தகங்களை எனக்கு பரிசாக வழங்கினாள் இதைப்போன்று எனக்கு அதிகமான கவிதைகளும் கவிதை புத்தகங்களும் என்னுடைய சிந்தனையிலிருந்து வெளிப்படும் கவிதைகளும் அதிலிருந்து நான் அதிகமாக எழுதிய உரைநடைகள் நான் படித்த உரைநடைகள் எனக்கு பிடித்த உரைநடைகள் என்று கவிதைகளிலும் உரைநடைகளிலும் என்னுடைய பாதி வாழ்க்கையை நான் அர்பணித்திருக்கிறேன் இதைப் போன்று அதிகமான பரிசுப்பொருட்கள் என்னுடைய பிறந்தநாளுக்கும் வந்திருக்கிறது எனக்கு நான் செல்லும் இடங்களிலும் எனக்கு பரிசுப்பொருள்கள் வழங்கிருக்கிறார்கள்